எப்போதும் அந்த காலத்திலலாம் கிராமப்புறத்தை பற்றி வெளியில் எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து எல்லா விஷயம் எந்த மூலைமுடுக்குல இருக்கற கிராமத்தில் கூட ஒரு விஷயம் நடந்தாலே அது வந்து உடனே வந்துடுது நியூஸுல நம்ப இப்போல்லாம் செய்தித்தாளே தேவை தேவயில்ல நியூஸில் எல்லாமே க தெரிஞ்சுடுது நம்பளுக்கு ஒரு விஷயம் கூட தெரியாமல் இல்லை அது மாதிரி இப்போ இன்னும் அந்த கிராமப்புறத்தை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது அதுலேருந்து பேசப்படாத பிரச்சினையே இல்லை கிராமப்புறத்தை பற்றினு சொல்லலாம்